ஹலோ மாணிக்கம் கடைங்களா ஆமாண்ணா நான் தீபா பேசுகிறேன் வீட்டில் ஒரு பிறந்தநாள் பண்டிகை ஒன்று பையன் பேரனுக்கு கொண்டாடுகிறாங்க அவனுக்கு வந்து நான் ஏதாவது ஸ்வீட் எதுவும் செஞ்சுக் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு எடுத்துனு போகலானு பார்க்குறேன் ஒரு நூறு லட்டு மட்டும் செஞ்சு தரமுடியுங்களா ஆமாண்ணா அளவு வந்து ஒரு ஒவ்வொன்றும் ஒரு நூறு கிராமு ஐம்பதுக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு உருண்டை பெரிய சைஸ் கைப்புடி சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செய்யுங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே இருக்கட்டுண்ணா ஆமாம் நாட்டு சர்க்கர இருந்தால்கூட போட்டு செஞ்சுருங்க நான் எவ்வளோ காசோ அதுக்கு அனுப்பிடுறேன் ஆமாம் இந்த காலத்தில் நிறையா அவங்க சம்மந்தி வீட்டாரெலாம் கொஞ்சம் சுகர் பேசண்ட்டு அதனால கொஞ்சம் அதிலே சாப்பிட்டும் ஒரு ஐம்பது லட்டு வந்து ச நாட்டு சர்க்கரையில போட்டிருங்க ஒரு ஐம்பது லட்டு நார்மல் சர்க்கரையில போட்டிருங்க அந்த ஐம்பது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாகவே இருக்கட்டும் எல்லாேரும் சாப்பிட்ணும் அதுக்குதான் சரிங்கண்ணா ஆமாம் ஆமாம் நாளைக்கு சாய்ந்திரமாக கொடுத்திங்கன்னா போதும் ம் சரிண்ணா பணம் அனுப்பிடுறேன் நீங்க கொஞ்சம் வீட்டுக்கே எடுத்தாந்து பையன் கிட்டே கொடுத்து விட்ருங்க ஆ நன்றிண்ணா